ஆ எஸ் சார் எஸ் சார் மே ஐ நோ ஹு இஸ் திஸ் ஓகேங்க நீங்கள் தமிழ் தானாங்க ஓகேங்க ஆக்சுவலி நான் நான் நான் ஆக்சுவலி நான் நான் நானும் தமிழ் தான் ஃப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங் மை செல்ஃப் லஷ்மணன் என் பேர் லஷ்மணனுங்க நீங்கள் நீங்கள் நீ நீங்கள் வ ஓகே ஓகே யுவர் விஷ் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா நான் ஓகே சார் இல்லை இல்லை இல்லைல்ல எக்சாக்ட்டா எங்கே இருக்கேன்னா எ டெல்லி வந்தால் ரூமு இங்கே ஏர்போர்ட்டு போகிறத்துக்கு எடுத்திருக்கீங்களா இல்லையாங்க எடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி கேக்கிறேன் ஓகே ஓகேங்க இல்லை நீங்கள் நீ எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க எத்தனை நாள் நீங்கள் சுற்றிப் பார்க்கணும் நான் தெரிஞ்சுக்கலாங்களா இல்லை அதான் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதைப் பொறுத்து நான் ஒரு பேக்கேஜ் சொல்வேன் தி த்ரீ டேஸ் ட்ரிப்புங்களா சரி ஓகே நான் மொத்தமாக ஹோல் பேக்கேஜி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் வந்து எது ஓகேவாக இருக்குது கம்ஃபர்டபிளாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஆ அதே ஆ இல்லை நான் ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் வந்து ஒவ்வொரு டே ஒவ் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த இடத்துக்குப் போகலான்றது ஒரு ஷெடியூல் இருக்குது அதைப் பொறுத்து நாம் இது பண்ணலாம் நீங்கள் இல்லை இந்த நாளில் இங்கங்கே மாற்றணுமோ அதுக்கப்புறம் கொறைச்சிக்கலாம் நாம் ஒரு டேவில் வந்து மொத்தமாக இவ்வளோ இது க கவரேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டெலி டெல்லியில் தான் இருக்கீங்க அப்புடின்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து ப பஞ்சாப் நம்ம போகிறது நல்லது நீங்கள் வந்து பஞ்சாப் போ போனீங்க அப்புடின்னா ப பஞ்சாப்பில் வந்து அமி அமிர்தசரஸ் பொற்கோவில் இருக்குது அதை நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான பொற்கோவில் நீங்கள் அங்கே போய் நம்ம அந்த பொற்கோவில் பார்த்துட்டு நம்ம அப்பறம் சு சுற்றி இருக்கிற ப்ளேஸஸ்ஸாக பொற்கோயில் சுற்றி இருக்கிற இடலாம் பார்த்துட்டு அப்புறம் பொற்கோவில்லையே நாம் சாப் பொற்கோயிலுக்குள்ளையே டெய்லி அன்னதானம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு அது ரொம்ப ஃப விசேஷமானது ஸோ நீங்கள் அங்கேயே போனீங்கன்னாலே உங்களுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ந நல் நல்ல ஒரு செ செலிபிரேஷன் மூடில் தான் இருக்கும் அங்கே நீங்கள் போனீங்கன்னாலே ஸோ பொற் பொற்கோயில் முடிச்சுட்டு பொற்கோவில் ஒ பொற்கோவில் பொற்கோவில்லேருந்து நம்ம வா வாகாபார்டருக்கு போகிற வழியில வந்து ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியம் நல்லாயிருக்கும் அங்கே வந்து என்னென்னா சிங் அவங்க அவங்களோட அந்தக் கலாச்சாரம் அந்த என்பவர் எம்பவர் அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து இது பண்ணி வெச்சிருப்பாங்க அது அது அது அது அது நாம் ஒரு மினிமம் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை முடிச்சுட்டு நம்ம சாயந்தரம் ஆ ஒரு ஒரு ஃபோ ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி நாம் வந்து வாகாபார்டருக்கு நம்ம நம்ம வந்து போய்விட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த இ ஈவ்னிங் அந்த கேட் க்ளோஸ் பண்ணுறதப் பார்க்க கரெக்டாக இருக்கும்

அதான் சார் நான் இல்லை நான் உங்களுக்கு ஃபார்ம் அனுப்ச்சு விட்றேன் நீங்கள் அதில் என்னென்ன என் என்னலாம் கவரேஜ் வேணும்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதைப் பொறுத்து நாம் இது பண்ணிக்கலாம் இதான் உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பருனா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நான் ஃபா ஃபார்ம் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மூவ் ஆன் ஓகே தேங்க்யூ சார்